ஹலோ மேடம் ஆ மேடம் நான் ராம்குமார் பேசுகிறேன் மேடம் லாஸ்ட்டு வீக்கு உங்களுட்ட செக்கப்புக்கு வந்திருந்தேன் ஆ ரிசல்ட்டு வந்துடுச்சா மேடம் ஆ அது சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஃபுட்டுலாம் எப்படி மேடம் எடுத்துக்கணும் ஃபுட்டுலாம் எப்படி மேடம் எடுத்துக்கணும் மூணு வேளையும் தோசை சரிங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் உங்கள் அறிவுரைபடி தான் மேடம் டேப்லெட்டுலாம் எடுத்துக்கிட்ருக்கேன் ஆ ஓகே மேடம் சரி மேடம் ஆ நான் வர்றேன் மேடம் ஆ வைக்கிறேன் மேடம்